இப்போ நம்ப திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் ஸோ ஒரு திங்ஸ் நான் வாங்கினேன் அப்படின்னா அதில் ஒரு மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஸோ நான் வாங்கின மொபைல் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ்ஜுங்கிறது ஒன் ஜிபிக்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதில் ஸ்டோரேஜ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கனால ரொம்ப நேரம் அது வந்து ஸ்டோரேஜ் இருக்க கம்மியாக இருக்கனால அதிகமாக ஆப்ஸ் சில வந்து வச்சுக்க முடியலை வீடியோஸ் மூவீஸ் சாங்ஸ் அந்த மாரி நிறைய அதில் ஸ்டோர் பண்ணி என்னால் வச்சுக்க முடியலை இப்போது மொபைல் ஃபோனில் எல்லாம் நம்ப அதிகமாக என்ன பண்ணுவோம் ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ் அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா ஸோ நான் செல்ஃபி எடுக்கும் போது அதோடய வந்து ஃப்ரன்ட் கேமரா வந்து ரொம்பவே நல்லாவே இல்லைனு தான் சொல்லணும் ஏன்னா அது ரொம்ப க்வாலிட்டி கம்மியாக இருக்கனால பிச்சர் வந்து க்ளியராகவே இருக்க மாட்டேன்குது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நல்லா வந்து வால்யூம் ஹையாக இருக்கும் பேட்டரி வந்து ரொம்ப நேரம் இருக்கும் சொல்லி பார்ப்போம் இல்லையா நம்ப வாங்கற மோஸ்ட்லி எல்லா மொபைல்ஸ்லையுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த ஃபோன் பொருத்த வரைக்குமே அதில் வந்து ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்கு பேட்டரியும் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன்குது அட் அட் தி சேம் டைம் நம்ப ஒரு நம்ப வந்து என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி நம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கடலை போட்டு கிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்தமாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசும் போது அந்த ஃபோன் வந்து ரொம்பவே ஹீட் ஆகிடுது ஸோ என்னால் அதை ரொம்ப நேரம் அந்த ஃபோன்னை வந்து யூஸ் பண்ணவே முடிலை அதோடய வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ரொம்ப லோவாக தான் இருக்கு